நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ஜாதி வேறுபாடுகள் வந்து நிறையா இருக்குது ஆனால் அந்த நான் அந்த அந்த காலத்தில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வந்து ஜாதி வேறுபாடுகள் இந்த மாதிரி வந்து நிறையா இருந்தது தான் இப்போது வந்து அந்த மாதிரி வேறுபாடுகள் வந்து எதுவும் இல்லாமல் இப் பாதி மக்கள் வந்து ஜாதி வேறுபாடு பார்க்கறாங்க பாதி மக்கள் வந்து ஜாதி பாதி வேறுபாடு இந்த மாதிரி பார்க்கல அதனால ஜாதி வேறுபாடுங்கிறது வந்து எப்போயுமே இருக்கிற மாதிரி இப்போது வந்து அதிகம் இல்லை பழங்குடியினர் மொழிகள் கலாச்சாரம் இந்த மாதிரி கலாச்சாரங்கள்லாம் வந்து இப்போ மாற கோ கலாச்சாரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கிடுத்து